சா மதிதியானம் லஞ்சுங்க என்ன ஐட்டம் இருக்குங்க பிரியாணி சில்லி சிக்கன் தந்தூரி சிக்கன் சரிங்க இப்போ ஒரு நாலு பிரியாணி பார்சல் எடுத்துக்கோங்க அப்புறம் சில்லி கொத்து புரோட்டா ஆ வேறு ஏதாவது ஆஃபர் இருக்குங்களா ஆ ஆ சரிங்க ஆ லஞ்சுக்கு ம் சரிங்க பிரியாணி மட்டும் தான் இருக்குங்களா இன்னும் வேறு ஏதாவது இருக்குமா ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஆஃபரா எப்படிங்க அப்படிலான் எதுவும் இல்லைங்களா சரிங்க பக்கெட் பிரியாணி பக்கெட் பக்கெட் பிரியாணி இருக்குங்களா எனக்கு ஒரு மணிலேருந்து ஒன்ரை மணிக்குள்ளே கொடுத்துடுவிங்களா ஆ சரிங்க ஆ எத்தனை மணிக்கு நீங்க கொ டெலிவரி பண்ண முடியும் ஆ ஒரு மணிக்குள்ளே பண்ணிடிங்க ஏன்னால் ரொம்ப பசியாக இருக்குது எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் ரொம்ப பசியாக இருக்காங்க ஆ ஆ இவ்வளோ வாங்குகிறோம் ஏதாவது ஆஃபர் கொடுப்பிங்களா நிறைய பக்கம் ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீங்கிறாங்க அப்படி ஏதாவது உங்கள் இதில் இருக்கா இல்லையா சரிங்க இவ்வளோ பண்ணுறோம்ல ஏதாவது பண்ணி கொடுக்குலால்ல ஆஃபர் பிரைஸ் மாதிரி ஏதாவது ம் சரிங்க ஆ சரி ஆர்ட்ரு போட்டிருங்க என்ன ஒரு மணிக்குள்ளே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருங்க ஆ சரி எவ்வளோவு